உணவுக்காக வேறு இடோம் சென்றது நிறைய லைஃப்பில் சொல்லலாங்க நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அப்படினா திடீர்னு குழந்தைங்களை கூப்பிடுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது பிள்ளைங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ப அந்த நேரத்தில் திடீர்ன்னு எதாவது ட்ரைவர்கிட்ட என்ன சொல்லுவோம் பக்கத்தில் எதாவது ஒரு கடை இருந்தால் நிறுத்துப்பா ஹோட்டல்ருந்தான் நிறுத்துங்க சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கே நிறுத்தும்பொழுது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு சிற்றூண்டா இருந்தால் கூட பரவால்ல பிள்ளைங்கள் பசிக்குதுன்ற மாதிரி நிறுத்தி இறங்கிடுவோம் அதற்கப்பறோம் இங்கே எதாவது பக்கத்தில் ஹோட்டல்ருக்குமா என்ன ஏதுன்னு விசாரிக்கும்பொழுது பக்கத்தில் வேறு ஒரு இடத்துல இது கூட கொஞ்சம் பெட்டராக ஹோட்டல்ருக்கு இது வந்து கை கை சிற்றூண்டா இருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹோட்டல்ருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ப வந்து உணவுக்காக வேறு ஒரு இடோம் நம்ம பயணம் செஞ்சிருக்கறது நிறைய இருக்கு அது மாரி பயணம் செய்யும்பொழுது ஏன் லைஃப்பில் நடந்ததுனா இதாக சொல்லலாம் அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தனா நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து டூர் போயிருந்தோம் டூர் போயிருக்கும்பொழுது நாங்கள் எல்லாருமே ராமநாதபுரம் போயிருந்தோம் அங்கே ராம ராமேஷ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஸ்டூடெண்ட்சோட எல்லாரும் டூர் போயிவிட்டு வரும்பொழுது திடீர்ன்னு பார்த்தம்னா மொத்தம் எழுநூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தோம் அப்படி போயிருக்கும்பொழுது அங்கே வந்து சாப்பாடு வந்து காலய்க்கும் மத்தியத்துக்கும் டிஃபன் எடுத்துகிட்டு போயாச்சு ஆஃடர்நூனுக்கு எடுத்து போயாச்சு லன்ச்சி ஈவினிங் எல்லாரும் டீ காஃபி குடிச்சாச்சி நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணணும் அப்படினு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாரும் போகும்போது எழுநூற்றம்பது பிள்ளைங்கங்கும்பொழுது சாப்பிட வைக்க எங்களால் முடியல ப்ரைமரி பிள்ளைங்க எல்லா நிறைய இருக்காங்க அவங்களுக்கு அந்தந்த ஸ்டாஃப்ங்க நம்ம அரேஞ்மென்ட் பண்ணிருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த போவோம் அந்த இடத்துல சாப்பாடு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்ருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்போம் சாப்பாடு சரிலனா அடுத்த பத்து பிள்ளைங்களை வேறு ஒரு ஹோட்டலுக்கு அரேஞ் பண்ணுறது சில ஹோட்டல் நல்லாருக்கும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படினா அங்கே சாப்பாடு தீந்துருக்கும் ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சில அப்போ அந்த எழுநூற்றி ஐம்பது குழந்தைங்களயும் சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப சிரம பட்டுட்டோம் கடைசியாக எல்லா ஹோட்டலும் மூடி மூடிற அளவுக்கு போயிடுச்சு கிடைக்காத ஒரு பச்சதுக்கு தர இந்த ரோட்டோரமாக விற்பாங்கள்ல ஒரு கடை இட்லி கடை அதுலயாவது ஒரு ரெண்டு பேரை சாப்பிட வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்வேஷனில் நாங்கள் இருந்தேன் அப்போ அதாக தெரிஞ்சிது உணவுக்காக வேறு ஒரு இடோம் பயணம் வந்து செஞ் செய்திருக்கிறன் அது என்ன அப்படினா நாங்கள் டூர் செல்லும்பொழுது எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழைச்சிட்டு போன குழந்தைங்களை சாப்பிட வச்சோம் அங்கே வந்து என்ன சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்கள் பூரி சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரியான டிஷெல்லாம் பிள்ளைங்கள் எடுத்துகிட்டாங்க அது பத்தல அப்படின்றதுக்காக இந்த ரோட்டோர கடைல இட்லியாவது கிடைக்குமா அப்படின் சொல்லி இட்லி வாங்கி கொடுத்தோம் இட்லி இல்லைங்கற பட்சத்துக்கு சில கடைகளில் மூட போகற நேரத்தில் தோசையாவுது ஒரு ரெண்டு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்றோம் இது என்னுடைய லைஃப்பில் டூர் போகும்போது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் நாங்கள் இப்போ ஃபாமிலியாக டூர் போகறோம் அப்படிங்கம்பொழுது பிள்ளைங்களுக்கு இந்த ரோட்டோரத்தில் விற்கிருக்கறதலாம் அவ்ளவாக ஃபுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அப்படின் சொல்லிவிட்டு ஹோட்டல் முதல்ல விசாரிப்போம் வெஜ்ஜி ஹோட்டல் எதாவது இருக்கானு அப்படி இல்லைங்கற பட்சத்துக்கு நான் வெஜ் கடைக்கு போயிவிட்டு இன்னும் ஒரு ஒன்னார் டூ கிலோ மீட்டர்ஸில் எதாவது வெஜ்ஜி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு திடீர்ன்னு வேணா சார் நாங்கள் நெக்ஸ்ட் நான் வெஜ் தான் வேணும் நான் வெஜ் வேண்டா வெஜ்தான் வேணும் நாங்கள் பியூர் வெஜிடேரியன் அப்படின் சொல்லி வெஜிட்டேரியன் நான் வெஜிட்டேரியன் அந்த ப்ராப்லத்துனால ஒன் டைம் ஹோட்டல் மாற்றி போய் சாப்பிட்ருக்கோம் அது மாதிரியலாம் நிறைய லைஃப்பில் நடந்துட்டுருக்கு சாப்பாட்டுக்காக உணவுக்காக வேறு ஒரு இடம் வந்து பயணம் செஞ்சிருக்க நிறைய இடத்துல இது மாதிரி நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸாக நாங்கள் போவோம் திடீர்ன்னு ஒரு ஐஸ் கிரீம் ஒன்று ஆட்ரு அந்த ஐஸ்கிரீமை விட இன்னும் பெட்டராக இருக்கும்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு வாங்க நம்ப நெக்ஸ்ட்டு கடைக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஐஸ் கிரீம் சாப்பாடு ஹோட்டலில் இது மாதிரி இதெலாம் நிறைய நடந்துருக்கு ஒன்று உணவு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கனால இடம் மாற்றம் செஞ்சிருக்கோம் ரெண்டாவது அன் டைம்மில் ஏதோ கிடச்சா போதும் அப்படிங்கற மாதிரி கிடச்செடத்துல சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்ததும் இருக்கு வெஜ்ஜி நான் வெஜ்ஜி இந்த ப்ராப்லத்துனால நாங்கள் நிறையா ஹோட்டல் மாதிரி மாதிரி போய் சாப்பிட்ருக்கோம் சார்